ஆ எஸ் கம் இன் வாங்க ம் சொல்லுங்கள் ஆ ஓகே தம்பி என்ன விஷயம் ம் என்ன சொல்லுங்கள் பண்ணுவோம் ஐடி கார்டை மிஸ் பண்ணிட்டியா மிஸ் பண்ணிட்டேன்னு இவ்வளோ கூல்லாக வந்து சொல்கிற ஐடி கார்டு நம்ம காலேஜுக்கு எவ்வளோ முக்கியம் தெரியுமா சாரி சொன்னால் சரியா போயிவிடுமா தம்பி ஐடி கார்டு இல்லைனா கேம்பஸ் உள்ளாரே எக்ஸாம் வந்துருக்க எப்படி எக்ஸாம் எழுதுவ எவ்வளோ அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க தேர்டு இயர் தானே படிக்கிற கொஞ்சம் கூட அறிவு இல்லையா நியூ ஐடி கார்டு வாங்கிக்கலாமா மிஸ் ஆகிடுச்சு அவ்வளோ தான் சரி சொல்கிறேன் ப்ரொசிஜர் கேட்டுக்கோ அப்பாலஜி லெட்ரு வாங்கி அப்பாலஜி லெட்ரு எழுதிக்கோ எழுதிக்கிட்டு ஹச்ஓடி மேம்கிட்டையும் உன் கிளாஸ் ஸ்டாஃப்கிட்டையும் சைன்னை வாங்கிக்க ஓகேயா நியூ ஐடி கார்டு ஃபார்ம் வாங்கி உங்கள் வைஸ் பிரின்ஸ்பால்கிட்ட சைன் வாங்கிக்க அட்மின் ஆஃபிஸில் போயிட்டு ஐந்நூறுபா பேமெண்ட் பண்ணிகிட்டு பில்லு மூணுத்தையும் பின் பண்ணி நாலரை மணிக்குள்ளே என் டேபிளில் வந்துடணும் ஓகேயா

உனக்கு இன்னும் இரண்டு நாளில் ஐடி கார்டு வந்துடும் தம்பி ஓகேயா திரும்ப ஐடி கார்டு மிஸ் ஆச்சு என்று சொல்லிட்டு திரும்ப வந்து எக்ஸ்க்யூஸ் வந்து கேட்டு நிற்காத ஓகேயா ஆ சரி போ ஓகே தம்பி போ